கல்யாணம் ஆன புதுசில் பார்த்திங்கனா எனக்கு வந்து ஒரு சில டிஷ் மட்டுந்தான் சமைக்க தெரியும் ஆனால் வந்து எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் எந்த டிஷ் பார்த்தாலும் சமைச்சு சாப்பிட்றணும் அப்டின்னு சொல்லிட்டு விரும்புவேன் அதுக்காகவே எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிட்டு எப்போ பார்த்தாலும் ஹோட்டல் போய்டுவேன் அங்கே சமைச்சு கொடுக்குறாங்கள்ல அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாருக்கும் நம்மளும் வீட்டில் சமைச்சு பாக்கலான்னு பார்க்குறப்போ எனக்கு சமைக்க தெரியாதில்லையா அதனால் வந்து எதை பார்த்து சமைக்கலாம் எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கறப்ப தான் நிறைய புக்குங்க இருக்கிறது இருக்கிறது எனக்குத் தெரிய வந்துது அதனால் ஆன்லைனில் ரெண்டு மூணு புக்கு ஆர்டர் போட்டு வாங்கி சமைச்சு பாத்தேன் வெஜ் நான்வெஜ்ன்னு தனி தனியா புக்கும் கெடைச்சுது எனக்கு அதனால் எனக்கு வந்து சமையல்ல வந்து கொஞ்சம் இம்ப்ருவ்மென்ட்டாயி கொஞ்சம் நல்லா சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கனா ஒரு ஒரு டைமு புக்கை பார்த்து பார்த்து என்னால் சமைச்சிட்டிருக்க முடியாததுனால இப்போ நிறைய யூடூபு இன்டர்நெட்டு அப்படி இப்படின்னு வந்ததுனால நான் அப்படியே ஃபோனை ஆன் பண்ணி வெச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே பார்த்து பார்த்து சமைக்கிறதுனால எனக்கு வந்து ரெண்டு வேலை இல்லாமல் ஒரே வேலையா முடிஞ்சுடுது இப்போ நான் நல்லா சமைக்கவும் கத்துக்கிட்டேன் நல்லா சாப்பிடவும் செய்றேன்